எங்கள் வீட்டு செல்ல பிரியா பிரா பிராணிகள் எங்கள் நா எங்கள் ரோஸி என்ற நாய்க்குட்டி அந்த நாய் ரொம்ப அழகாக வெள்ளையாக அழகாக இருக்கும் யார் வந்தாலும் நல்லா குறைக்கும் அந்த நாய்க்குட்டி போட்டது தான் இப்போ ஒரு டாமிகிறது ஒரு கருவு கருங் கருங் கருன்னு ஒரு நாய்க்குட்டி அதை வளர்த்துருக்கிறோம் அந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகாக இருக்கும் யார் வந்தாலும் கொஞ்சம் வெளியே போக விடாது கே உள்ளே வந்து உள்ளே போயிட்டால் வெளியே வரக்கூடாது இதை கொஞ்சம் சொல்லி கே கேட்கும் இழுத்து பிடிக்கும் அழகிய நாய் எங்கள் நாய் ஆனால் நாய் வந்து நன்றி உள்ளது நாய் யாருமே வீட்டில் வளர்க்கிற நாய்ங்களை வெறுக்க மாட்டாங்க ஆனால் நாய்க்கு ரொம்ப ரொ மனுஷங்கள பிடிக்கும் ஒரு சாதம் போ சாப்பாடோ ஒரு பாலோ அதுக்கு பிடித்தது பிஸ்கெட்டு நாய்வு நாய்வுடைய சாப்பாடுகள் கடையில் விற்கறாங்க அதெலாம் வாங்கி போடும்போது நாய்க்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் எப் எப்போ ராத்திரியில் வந்தால்க்கூட அது கரெக்டாக கண்டு பிடிச்சிரும் கரெக்டாக வாலாட்டும் நம்ம வீட்டில் எல்லா நான் சரி நிறைய வீட்டுங்களில் குட்டி நாய் அழகாக காசு போட்டாவது வாங்கி வளர்க்கறாங்க ஆனால் நாய்னால் எல்லாேருக்கும் பிடிக்காதவங்க ஆளே கிடையாது எல்லா மிருகங்களை விட செல்லமாக வளர்க்கறது நாய்க்குட்டி அப்போ அப்போ தான் யார் ஒரு திருடன் வந்தாலும் சரி ஒரு வீட்டில் எந்த ஒரு உள்ளே இருந்து வேலை செஞ்சுட்டு வெளியே நாய் இருந்தால்க்கூட கரெக்டாக அது காமிச்சி கொடுக்கும் நாய் செல்லப்பிரியாண் பிராணியாக எல்லாேர் வீட்லேயும் ரொம்ப நன்றி உள்ள நாய்க்குட்டியா நல்லா அழகாக வளர்க்கறாங்க பிடிக்காத நாய்ங்கள் யாரும் இல்லை அப்படி பிடிக்காதது ஒன்றுனா சிலப் பேருத்துக்கு பூனை பிடிக்காது சிலப் பேருத்துக்கு நிறைய பிராணிகளை வீட்டில் வசிக்கிறது இப்போ இல்லை ஆனால் அதே வில்ல வில்லேஜில் ஆடு மாடு நாய் கோழி எல்லாமே வந்து வளர்க்கறாங்க இப்போ யா யாரோ தெரியாதவங்க தான் இந்தப் பிடிக்காது அதை பிடிக்காது இந்த நாய் வே பிரியா பிடிக்காது அந்த இது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடித்தது நாய்க்குட்டி தான் த ரொம்ப நல்லியூ நன்றி உள்ள நாய் அதுக்கு பிடித்த பிடித்த மாதிரி நம்ம கொஞ்சம் தலையை அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோனா அது வந்து எங் நம்மளை வந்து சாக போனால்க்கூட அது வந்து தன் உயிரை வாங்கிற அளவுக்கு நமக்கு நன்றியுடன் செயல்படும் நாய் நன்றி உள்ள பிராணி